தமிழ் மொழி வந்து தனிச்சிறப்பானது அது வந்துவிட்டு எல்லா மொழிக்குமே மூத்த மொழியாக வந்து தமிழ் வந்து இருக்கு தெலுங்கு கன்னடம் உருது எல்லாத்துக்குமே வந்து தமிழ் மொழி வந்துட்டு மூத்த மொழியாயிருக்கு அதுவே வந்துவிட்டு ஒரு ஒரு வகையான தமிழ் வந்து சிறப்புதான் அதுலையே அடுத்து வந்து அதுக்குள்ளே திருக்குறள் திருக்குறள் வந்து நல்லா வள்ளுவர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இரண்டு வரியில் அது வந்து என்னோட சுவாரஸ்யமான கருத்து அது திருக்குறள் அந்தமாதிரி செய்யுள் அதெல்லாமே வந்துவிட்டு தமிழில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்புன்னு சொல்லலாம் எந்த மொழிக்குமே இல்லாத தனி சிறப்பு அதுதான்